மேடம் நாங்கள் உங்கள் டான்ஸு க்ளாஸ்ஸில் சேர்ந்துக்கலான்னு இருக்குகிறோம் என் பெயரு பொன்மணி பரதநாட்டியம் கத்துக்கலான்னு இருக்குகிறேன் இல்லை பரதநாட்டியம் ஸ்டாட்டிங்கில் கத்துக்கலாம் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை கத்துக்கலான்னு கேட்குறேன் இல்லை ஆஃப்டர்நூன் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அந்த டைம்மில் ஃப்ரீயாக இருப்பேன்

ஆஃப்டர்நூன்னா ஒரு ரெண்டு டூ மூணு ஆ சரி மேம் ஒன் டூ த்ரீ ஓ க்ளாக் ஓகே ஃபீஸெல்லாம் மேம் சரிங்க மேம் ஓகேங்க மேம் ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் நீங்களே கொடுப்பீங்களா இல்லை நாங்களே கடையில் எடுத்துக்கணுங்களா

சரிங்க மேம் நானும் என் ஃப்ரெண்டும் வரலாம்னு இருக்கோம் நானும் நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா சரிங்க மேம் தேங்க்யூங்க மேம்